சொல்லுங்கள் சார் வெல்க்கம் சார் சொல்லுங்கள் சார் எஸ் சார் சொல்லுங்கள் சார் சார் நம்ம ஹோட்டல் டுடே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி இருக்குது சார் மீல்ஸுன் பார்த்தீங்னா ஃபுல் மீல்ஸ் இருக்குது சார் அப்புறோம் ஒயிட் ரைஸ் அண்டு அதோடு பார்த்தீங்கனா ஒரு தந்தூரி அப்புறோம் நாட்டு கோழி கிரேவியெல்லாம் தரோம் சார் வேறு என்னனு பார்த்தீங்கனா ஓ அதே மீல்ஸ்லேயே மட்டன் சுக் சுக்கா அப்புறோம் நெத்திலி பிஷ்ஷு ஃப்ரை எல்லாமே இருக்குது சார் நீங்கள் டிஷ்லே ஓகே சார் ஒயிட் ரைஸ் நண்டு ஃப்ரை மிளகு ரசங்களா ஓகே சார் சார் வேறு ஏதாவது சார் ஆடர் வேறு எதுவும் வேணாங்களா சரிங்க சார் சார் உங்கள் அட்ரஸுங்க சார் நம்பர் த்ரீ ஃபோர்த்து ஸ்ட்ரீட் அரியலூருங்களா ஓகே சார் ஓகே சார் சார் பேமெண்ட்டு சார் ஆன்லைன்லே பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா சார் கேஷ் ஆன் டெலிவரிங்களா ஓகே சார் ஓகே சார் சார் ஆன்லைன் டெலிவரினு பார்த்தீங்கனா இன்றைய விலை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்ஸன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது சார் அதனால் தான் சார் கேட்டேன் ஓகே சார் ஓ ஓகே சார் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிடுங்கள் நாங்கள் கா ஆட்ரு கொண்டாந்து பாஸ் பண்ணிடுறோம் சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் இந்த மாதிரி நிறையா டைம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்கள் செய்துத் தரோம் எங்குளுக்கு உங்கள் சேவை எங்களுக்கு எப்போயும் தேவை ஓகே